நான் படிக்கும் போது தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் பேசிகிட்டே இருக்கறதுனால தமிழ் படிக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் தமிழ் ஐயா வந்து ஃபிஃப்த்துக்கு மேலே எனக்கு தமிழ் ஐயா வருவார் அவரை கண்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் அவர் எடுக்கிற முறை நல்லா இருக்கும் அதனால எனக்கு தமிழ் ரொம்பவுமே பிடிச்சிருச்சி நம்ம பேசுறதும் தமிழ் படிக்கிறது தமிழில் நான் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சேன் அதனால தமிழ் எனக்கு ரொம்ப ஈசியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால மார்க் எல்லாம் ரொம்ப அதிகமாக எடுக்கமாட்டேன் மீடியமாக தான் எடுப்பேன் மார்க் எல்லாம் ஒரு அறுபது எழுபதுக்கு மேலே எல்லாம் தாண்டாது எனக்கு புல்ஸ்டாப் அந்த கமா கொடுக்குறதுலலாம் நிறையா மார்க் எடுக்க முடியாது அதனால தமிழில் என்னால் இருந்தாலும் எம்பதுக்குள்ளே எடுப்பேன் தமிழ் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் அவர் நான் ஸ்கூல் படிக்கும் போது தமிழ் ஐயா வந்து என்ன ஒரு நிமிஷம் சிரிக்க சொல்லுவார் அவருக்கு நான் சிரிக்கறது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கறதுனால வந்து நம்மளோட நம்ம பேசுறதுனால தமிழ் ரொம்ப பிடிக்கும் படிக்கறதுக்கும் சரி பேசுறதும் ச நம்ம தமிழாக இருக்கிறதுனால நம்ம தமிழ் மொழி நம்மளோட மூச்சு நம்மளோட காற்று நம்ம சுவாசிக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் நாம் எங்கே போனாலும் தமிழ் நம்ம தெரிஞ்சால் போதும் நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சிதுனாவே நம்ம எங்கேருந்தாலும் வந்து சேர்ந்துக்குலாம் ஓரளவுக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளே வெளியில போனால் வேணா இங்கிலீஷ் வேணும் ஆனால் தமிழ் நம்ம நாம இந்தியாவை தாண்ட போறதில்லை அதனால எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழ்னா இன்ட்ரெஸ்ட்டு